விழுப்புரம் மாவட்டத்தில் சுகாதாரம் இப்போ எப்படின்னு பார்த்திங்ன்னா ஒரு ஒரு ஊருலையுமே சுகாதாரம் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு காசு கொடுத்து வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்காங்க அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு அவங்க வந்து ஊரில் எல்லா இடத்தையும் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிருவாங்க இப்போ ஒரு ஊரில் ஒரு டெத் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுகிறது ஏன்னா கொரோனா டைம்லலாம் வந்து பார்த்திங்கனா அதெலாம் நிறையவே இருந்துச்சு அதனால ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் அதெலாம் கொல்லும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதெலாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுறது க்ளீன் பண்ணுறது ஊரை அந்த மாதிரி நிறையவே நல்லா பண்ணிட்டுருந்தாங்க அதற்கப்றம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கும் அப்படில்லனாலும் ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு வந்து ஒரு கவுர்மென்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இங்கே திருவம்பட்டுல ஒரு கவுர்மென்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு மாம்பழத்தில் செஞ்சியில அது மேரி நிறைய கவுர்மென்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கவுர்மென்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்தியம் பாக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு அத மாதிரி வந்து நிறையவே வந்து நான் பண்ணுறாங்க சமூகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பண்ணிருக்காங்க நிறைய அமைப்புலாம் வச்சு நடத்துறாங்க அதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நல்லா தான் இருக்கு எல்லாமே